ஹலோ நான் செம்மமடையிலருந்து பானுமதி பேசுகிறேங்க பா பாரி ஸ்வீட் கடையிலருந்து பேசுகிறிங்களா எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அதுக்கு ஒரு பதிஞ்சி கிலோ பாதுஷா வேணும் ரேட் ஆ எவ்வளோ வ ஒரு கிலோ அப்போ ஒரு பா பதினஞ்சு கிலோ தரிங்களா

இல்லை எனக்கு வர்ற டைம் இல்லை கொஞ்சம் நீங்களே பார்சல் பண்ணுங்கள் ஆ சரி பரவாயில்ல தர்றங்களேன் எப் இல்லை எப்போ டெலிவரி பண்ண முடியும் உங்களால் இன்னைக்கு இ இன்னைக்கு மார்னிங் ஜா ஈவினிங் ஒரு ஃபோர் தார்ட்டிக்கெல்லாம் கொடுக்குங்க கொடுக்க முடியுமா அந்த கடையில் வேறு எந்த ஸ்வீட்டு ஸ்பெஷலு ஆ மைசூர் பாக்ஸ் மைசூர் பா மைசூர் பாக்கு சரி அதில் ஒரு பத்து கிலோ கொடுத்துருங்க இல்லை இல்லை பரவாயில்ல அதுவே போதும்ங்க ஆ சரிங்க தேங்க் யூ